எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குது அதில் வந்து ஒன்னாவுதுலருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருக்குது ஒரு நீளமான ஓட்டு வீடை ஐந்து பாகமாக பிரித்து அதில் ஐந்து வகுப்புகளுமே நடத்துகிறாங்க இந்த பள்ளியில் வந்து ஒரு கழிவறையை ரெண்டாக வந்து பகிர்ந்திருக்கறாங்க அதில் ஒன்று வந்து பெண் குழந்தைங்களுக்காக இன்னொன்று வந்து ஆண் குழந்தைங்களுக்காக அந்த கழிவறையில் வந்து மேலே கூட மூடி இருக்காது அது வந்து அப்படியே வெளிச்சமாக இருக்கும் அப்படியே அதை வந்து முதல்ல மூடணும் அதில் அந்த ப பள்ளியில் வந்து நிறையா குழந்தைங்கள் படிக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரே ஒரு கழிவறை தான் இருக்குது குடிநீர்னு பார்த்துக்கிட்டா ஒரே ஒரு சின்டெக்ஸ் இருக்குது அந்த அதில் இருக்க தண்ணி தான் அந்த நல்ல தண்ணியை வெச்சு தான் அங்கே சாப்பாடும் செய்கிறாங்க குழந்தைங்களும் தண்ணி குடிக்கிறாங்க குழந்தைங்களும் அவங்க சாப்பிட்ட தட்டமுமே அதில் தான் கழுவுகிறாங்க அது வந்து ரொம்ப வந்து சுகாதாரம் கம்மியாக இருக்குது அது வந்து மாற்றப்படணும் புத்தகங்கள் வந்து கவுர்மெண்ட் கொடுக்கற புத்தகங்களை தவிர மறுபடி வந்து நோட்டு எழுதுகிறக்கு வந்து குழந்தைங்க வந்து நோட்டு வாங்கிறாங்க பற்றாம அது வந்து ப்ரா நிறையா வந்து அவங்களுக்கு நோட்டு கொடுத்தா அவங்க வெளியே வாங்கிறக்கு தேவை இருக்காது கா பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாத அப்பா அம்மாங்க தான் வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துறாங்க அதை வந்து கவுர்மெண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து குறைச்சி கொடுக்கறாங்க அது வந்து இருக்காமல் எல்லாேர்த்துக்கும் தேவையான அளவு கொடுத்துட்டா அவங்க கண்டிப்பாக வெளியே வாங்கிற நிலைம அவங்களுக்கு வராது மேஜை அப்படி பார்த்தோம்னா ஒன்னாவுலருந்து மூணாவது வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து கீழே தான் உட்காந்துருக்காங்க நாலாவது அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மட்டும் தான் மேஜையில் உட்காந்துருக்காங்க இப்போ வரைக்குமே அதை நாம் நான் அங்கே படித்ததுலந்து இப்போ வரைக்குமே அது மட்டும் தான் நடக்குது அது வந்து கண்டிப்பாக ஒரு மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி நடத்த பட வேண்டும் அப்போ தான் வந்து எல்லாேர்த்துக்கும் ஒரே மாதிரி மென்ட்டல் இதாக இருக்கும் பெரிய குழந்தைங்களை வந்து மேஜையில் உட்கார வெச்சுட்டு சின்ன குழந்தைங்கள வந்து கீழே உட்கார வைக்கிறது ரொம்ப தவறு உணவு பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு திட்டத்துனால் இங்கே உணவு வந்து காலைலேயும் உணவும் போடுறாங்க மதிய உணவும் போடுறாங்க காலையில் வந்து உப்புமா அந்த மாதிரி போடுறாங்க மதியம் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு போடுறாங்க உணவு என்றைக்குமே இங்கே வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை கொடுப்பாங்க ம குழந்தைங்கள் எல்லாேருமே வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவங்க தட்டை அவங்களே கழுவிக்கிறாங்க தட்டை எல்லாம் வந்து கரெக்டாக நீட்டாக வெச்சுறாங்க அது எல்லாமே சுகாதாரமும் நல்லாயிருக்கு ஆனால் இங்கே மாற்ற பட வேண்டிய ஒரு விஷயன்னா அது வந்து இந்த கழிவறை அப்புறம் இந்த கை கழுவுறக்கு ஒரு இடம் அது குடிக்கிறக்கு ஒரு நல்ல தண்ணிக்கு ஒரு இடம் அப்புறம் மேஜை இதெல்லாம் இங்கே வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது இந்த ஓட்டு வீடு வந்து ரொம்ப நாளாக இதுவே இருக்குது புது பில்டிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறக்கும் உற்சாகமாக இருக்கும் ஒரு பழைய பில்டிங்கில் படிக்கிறத விட ஒரு புது பில்டிங்கில் படித்தா இன்னுமே குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நல்லா படிக்க வேண்டிய குழந்தைங்கள நல்லா ஊக்கப்படுத்தி படிக்க வைக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் அந்த கழிவறையில் தேவையான அளவு தனி தனி ரூம்மு இருந்தால் எல்லாேருமே ஒவ்வொரு வகு வகுப்புக்கும் ஒரு இது கழிவறை இருந்தால் கூட போதும் எல்லாேரும் ஒரே கழிவறை யூஸ் பண்ணிணா பற்றாது கண்டிப்பாக நிறைய பேர் படிக்கிறாங்க ஒரு ஐநூறு முன்னூறு பேர் படிக்கிற க பள்ளியில் வந்து ஒரு கழிவறை வந்து கண்டிப்பாக பற்றாது அது வந்து மாற்றப்படிய வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் மேஜைகள் எல்லாேரும் ஒரே மாதிரி வந்து நடத்தப்பட வேண்டும் அதனால கண்டிப்பாக மேஜைகள் வந்து மாற்ற மாற்றணும் அப்புறம் சுகாதாரம் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு ஓ ஒரு பைப்பு வேண்டும் தட்டு எல்லாம் கழுவுகிறக்கும் ஒரு பைப்பு வேண்டும் இது எல்லாம் மாறினா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சுகாதாரமாகவும் இருப்பாங்க அவங்க வளர்கிறதுக்கும் இது வந்து நாடு வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக